ஹலோ நான் கனிமொழி பேசுகிறேன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பஸ் ஸ்டேண்ட்டில் நீங்கள் இறக்கி விட்டிங்களே ஆமாம் ஆமாம் இல்லை என்னோட பேர்ஸ் அங்கே உங்க கேப்பிலே நான் மிஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் ரிட்டன் வந்து அதை கொடுத்துட்டு போக முடியுமா இல்லைனா நீங்கள் எங்கள் இருக்கிங்கன்னு சொல்லுங்க நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன் ஓ ஓகே நீங்களே வரிங்களா சரி ஓகே நான் அங்கே பஸ் ஸ்டேண்டிலே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க ஓகே தேங்க்கி யூ